வணக்கம் சார் இப்போது எங்கள் ஊரில் கோடைக்காலம் ஆரமிச்சுருச்சி அதனால் ஏசி வாங்கலாம்னு நான் வந்து சத்யா என்ற கடைக்கு போனேன் அங்கே விலை ரொம்ப அதிகமாக இருப்பதுனால் நான் மற்றொரு கடைக்கு போனேன் டார்லிக் குரூப் கடைக்கு போனேன் கடைசியாக கிரியாஸ் என்ற கடைக்கு சென்றேன் அந்த கடையில் ப்ளூ ஸ்டார் ஏசி வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது அதில் நாங்கள் ரூபாய் ஐம்பது ஐம்பதாயிர ரூபாய்க்கு நாங்கள் வாங்கிகிட்டு வந்து நாங்கள் உபயோகித்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது மிகவும் சிறப்பாக இருக்குது நல்லா காற்று வருது நல்ல கூலிங்கு நல்லா அருமையாக தருகிறது இந்த ப்ளூ ஸ்டாரு பிரிட்ஜு வந்து ஏசி வந்து ரொம்ப அருமையாக இருக்கிறது அந்த கிரியாஸ் கடையில் வாங்கினோம் அந்த கடைக்கு வாங்க கூடிய நன்றிகளை நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன்